லைப்ரரிக்கு இப்போ எங்கே போகவும் முடியமாட்டேங்கிது இப்போ அங்கே நேரம் இல்லாமையும் ஒன்று அந்த காலத்துலெலாம் எங்கள் அப்பா இருக்கும்போதெல்லாம் லைப்ரரி புத்தங்கங்களை கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க நாங்கள் படிப்போம் அழைச்சுகிட்டும் போயிருக்காங்க ரெண்டு மூணு தடவை போயிருக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்களே எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி ஸ்கூல் படிக்கும்போதும் லைப்ரரி புத்தகங்களெலாம் கொண்டு வந்து வீட்டில் படிப்போம் எல்லா விதமான புத்தகமும் படிப்போம் அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் அது போயிடுச்சு அம்மா எங்கள் அம்மா வைத்திருக்க புத்தகங்களை வைத்தாலே ஒரு லைப்ரரி வைக்கலாம் அது ஒரு அறையே இருக்குது ஏற்பாடு பண்ணி வைச்சாலே எல்லாேருக்கும் ரொம்ப மருத்துவம் மதம் கதைகள் எல்லாம் வச்சுருக்காங்க பார்ப்போம் அதை வைச்சா வைக்கலாம்ன்னு ஒரு யோசனையாகவும் இருக்குது